ஹலோ ஹலோ இதுமாதிரி நாங்கள் உங்கள் பையன் படிக்கிற ஸ்கூல்லேர்ந்து பேசுகிறோம் உங்கள் பையன் வந்து உங்கள் பையனுக்கு வந்துவிட்டு போன வாரம் வந்து யூனிட் எக்ஸாம் நடந்துச்சு அந்த எக்ஸாம்ல பார்த்திங்கன்னா எல்லாத்துலையுமே நல்ல மார்க் தான் பையன் எடுத்துருக்கான் தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்துலையுமே நல்ல மார்க் தான் இங்கிலிஷ்லியும் மேக்ஸ்லியும் கொஞ்சம் கம்மியான மார்க் எடுத்துருக்கான் மற்றபடி பையன் நல்ல பையன் ஆட்டிடுயூட்டாக இருப்பான் எல்லா பிஹே பிஹேவியர்லாம் நல்ல பிஹேவியர் தான் எந்த வேலை சொன்னாலுமே பொறுப்பாகதான் இருக்கான் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல ஏதா கோச்சிங் சென்ட்ரு இருந்தால் தம்பியை அனுப்பிட முடியுமா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க கஷ்டப்படுற ஃபேமிலியா அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க ம் சரிங்க இல்லாட்டினா இங்கேயே ஈவினிங் வந்துவிட்டு ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்துவிட்டு ஈவினிங் கிளாஸ் நடக்குது முடிஞ்சால் இங்கே வேணா அனுப்பிவிட பார்க்கிறீங்களா ஆ சரிங்க தம்பியை பார்த்திங்கன்னா மய் மற்றபடி நல்ல பையன் தான் அந்த மே அந்த ரெண்டு சப்ஜெக்ட்டில மட்டும் டல்லாக இருக்கான் அதுனா அதனால தான் சொல்லுறேன் தே அந்த அந்த சப்ஜெக்ட்டு நல்லானா நிறைய லேர்ன் பண்ணிக்குவான் நிறைய கற்றுக்குவான் படிச்சிக்குவான் ம் சரிங்கப்பா ஆ சரிங்கப்பா இங்கே ஈவினிங் கிளாஸ் எப்போ நான் கேட்டு சொல்லுறேன் ஹெச்ம்கிட்ட அதுக்கேத்தமாதிரி நீங்கள் அனுப்பி வைங்க பையனை இன்னைய வரைக்குமே அந்தமாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லப்பா கேட்டேன் சொன்னாங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லுறேன் ஆ சரிங்க இப்போ நிறைய பிள்ளைங்க படிக்க வராங்க உங்கள் ஊர்லயும் தான் நிறைய பேர் படிக்கிறாங்க கேட்டு விசாரிச்சிவிட்டு உங்கள் பையனை சேர்ந்து விடுங்கள் தனியாக விடாதீங்க அங்கேர்ந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரணும்ல ம் ஆ சரிங்கப்பா ஆ சரிங்கப்பா ம் நல்ல பையன் தான் மற்றபடிலாம் வேறு ஒன்றும் இல்லை அந்த ரெண்டு சப்ஜெக்ட்டில மட்டும்தான் கொஞ்சம் கம்மியான மார்க்கு இருக்கு ஆ அவனுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவன்ட்ட கொஞ்ச நேரம் பேசுங்கள் ஒருமாதிரி டல்லாருக்குறமாதிரி இருக்கான் பையன் பார்க்க அவன்கிட்ட நல்லா பேசுங்கள் ம் ஸ் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இதே இன்ஃப இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க தாம்ப்பா பண்ணோம் ஆ தேங்க்யூப்பா